ஹலோ அண்ணா சுவிகிங்களா நான் நான் இப்போ ஃபுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி ஆட்ரு பண்ணியிருந்தேன் நேம் கோகிலாங்கண்ணா தந்தூரி சிக்கன் பிரியாணி தந்தூரியும் ஆட்ரு பண்ணியிருந்தேன் நான் அட்ரெஸ் வந்து விஐபி நகர் கோபிக்கு கொண்டுக்கு வர சொல்லியிருந்தேன் இப்போ நான் அங்கிருந்து வந்துட்டண்ணா ஆமாம் நீங்கள் பார்க் ஸ்டீட்டு கச்சேரிமேடுக்கு கொண்டு வர முடியுமா ஓகேண்ணா சீக்கிரம் கொண்டு வாங்க லாஸ்ட் டைம் ஆட்ரு பண்ணியே கொஞ்சம் ஃபுட்டு ஆறிடுச்சு ஓகேண்ணா தேங்கியூ